எங்கள் ஊரில் பார்க்குறதுக்கு பெரிசா யூடியூப் சேனல்லாம் ஏதும் பெரிசா கிடையாது ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நாகை த்ரீ சிக்ஸ்ட்டி சும்மா விளாட்டா ஆரம்பித்ததுதான் அது இன்றைக்கி அது பெரிலெவல்ல போயிட்டு ஆனால் சும்மா பசங்களெலாம் சேர்ந்து சும்மா ஃபன் பண்ணலாம் அப்டின்நு சொல்லிட்டு சும்மா என்டர்டெயின்மென்ட்டு என்ஜாய்மென்ட்டோட சும்மா பண்ணிணதுதான் அது சும்மா பசங்களை பசங்கள் கலாயிச்சிக்கிறது சும்மா பயமுறுத்தறது இந்த மாதிரி பண்ணிணதுதான் ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்திட்டாங்க நல்ல வருமானம் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்கில் பண்ணும்போது எல்லோரும் சொன்னாங்க அதை பார்த்துட்டு இதெலாம் எங்கே உருப்பட போகுது பசங்கள் பண்ணுறத பார்த்துட்டு ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது ஒரு பெரிய லெவெலில் இன்றைக்கி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பசங்கள் இன்றைக்கி அதை வச்சே வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கும் அதிலேயே வருமானோம் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு பசங்கள் சேர்ந்து ஆரம்பிச்சானுங்க பசங்களெலாம் படிச்சு முடிச்சிட்டு காலேஜ் முடிச்சிட்டு ஆரம்பிச்சானுங்க ஒரு நல்ல ஃபன் பண்ணுறானுங்க என்டர்டெயின்மென்ட் பண்ணுறானுங்க நல்ல ஓரளவு ஃபேமஸ் ஆயிட்டானுங்க பசங்கள் இன்றைக்கி நாகை த்ரீ சிக்ஸ்ட்டினா ஓரளவுக்கு தெரியுற அளவுக்கு பீக்குக்கு வந்துட்டாங்க நானும் படிச்சு முடிச்சிட்டு சும்மாதான் இருக்கேன் பட் நமக்கும் இந்தமாதிரி ஏதாவது ஆரம்பிச்சு சரி சும்மாதானே இருக்கோம் சரி ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பண்ணலாம் அப்படினு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குது இருந்தாலும் என்ன இன்னொரு பக்கம் என்ன தோணுதுனா எல்லோரும் நம்மளை கலாயிப்பாங்க இதெல்லாம் பார்க்காம அன்றைக்கி அவங்க செஞ்சதனாலதான் இன்னக்கி வந்து இந்தளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்படி நம்மளும் பண்ணணும் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஆனால் அவங்க ஒரு ஒரு இடத்த அடைஞ்சிட்டாங்க வெற்றி அடைஞ்சதுனால இன்றைக்கி வேறு மாதிரி பேசுறாங்க மக்கள் வந்து எப்பொழுதும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க மக்கள் வந்து மாறி மாறி பேசுவாங்க ஜெயிச்சிட்டால் ஜெயிச்சிட்டான்பாங்க தோத்துட்டால் தோத்துட்டான்பாங்க ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கலாயித்தேன் நானே கலாய்த்திருக்கேன் இல்லைனு சொல்லலை அப்படிதான் அன்றைக்கி உண்மையான நெலமை இருந்துச்சு அதுதான் பார்ப்போம் ஒரு சுச்வேஷனில் நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரமிக்கலாம்னு இருக்கோம் பார்ப்போம் டிவி ஷோஸ்லாம் பார்ப்போம் எப்போயாவது பார்க்குறது இப்போதெல்லாம் எங்கள் பசங்கள் எங்கே விளையாட கூப்பிட்டா கூட வர மாட்டேறானுங்க வீட்டில் சும்மா சோம்பேறி தனமாக தின்றுட்டு தின்றுட்டு தூங்குகிறானுங்க டிவியை பார்த்துக்கிட்டுதான் உட்காந்துருக்கானுங்க நமக்கதெலாம் இன்ட்ரஸ்ட் இல்லை ஆனால் பசங்களெலாம் எப்போ பார்த்தாலும் சும்மா டிவி நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு நல்லா தின்றுபுட்டு தூங்கிகிட்டே கிடக்குறானுங்க அதுதான் இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க முன்னாடியெல்லாம் பார்த்தம்னா கிரிக்கெட்டு விளையாடுவோம் வாலி பால் விளையாடுவோம் ஃபுட் பால் விளையாடுவோம் கேரம் விளையாடுவோம் செஸ் விளையாடுவோம் இப்படி ஏதாவது விளையாண்டுக்கிட்டே இருந்தோம் மைண்டுக்கும் ப்ரெஷர் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தோம் உடம்புக்கும் எந்த பிரச்சினையும் கிடையாது அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இப்போது எல்லா பசங்களும் தின்றுட்டு தின்றுட்டு சும்மா உடம்பை வளர்த்துக்கிட்டு சும்மா சுத்திகிட்டிருக்கானுங்க கேட்டால் குக்கு வித்து கோமாளி பார்த்தியா அந்த பாக்கிய பாக்கியலெக்ஷ்மி சீரியல் பார்த்தியா விஜய்சேதுபதி படம் பார்த்தியா விஜய் படம் பார்த்தியா படத்தை பார்த்துகிட்டு இப்படியே சுற்றிகிட்டு வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே சுற்றிகிட்டு இருக்கானுங்க லைஃபையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆனால் இப்போ குக்கு வித்து கோமாளினு சொல்லுறாங்க விஜய் டிவியில் அது ஒன்போது மணிக்கி எல்லோரும் பார்க்காம இருக்கிறதே கிடையாது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபேமஸான ஷோவாயிட்டு அது நல்ல கோமாளி எல்லாம் நல்ல காமெடி பண்ணிக்கிட்டு சும்மா குக் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் அதில் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க நல்ல ஃபேமஸாக ஆயிட்டாங்க நல்ல சம்பாதிக்க வருமானம் சம்பாதிக்க ஆரம்பித்திட்டாங்க ஓகே ஓரளவுக்கு அது மட்டும் இல்லை இன்னொன்று என்னன்னா பிக்பாஸ்ஸு கமல் சார் பண்ணிக்கிட்டிருக்காரு பிக்பாஸுனு ஒன்று அது இன்னும் வேறு லெவலில் எப்படினா பிக்பாஸுனா இன்றைக்கி பிக்பாஸில் போனால் அது ஒரு ஏணிப்படி மாதிரி தூக்கிவிட்டு சினிமா வரைக்கும் போயிடறாங்க அந்தளவுக்கு ஒரு அந்த டிவி நிகழ்ச்சி வந்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து வளரத்துக்கும் ஒரு நல்ல ஷோவாக இருக்குது நம் உள்ளூர் சேனல்களை பொறுத்தளவுக்கு என்ன அதிகமாக என்ன போடுறாங்கன்னா விவசாயிகளெலாம் கூப்பிட்டு வச்சு சும்மா ஒரு கமிட்டி மாதிரி போட்டு உங்களுக்கு என்னென்ன தண்ணீரெல்லாம் கரெக்டாக கிடைக்கிதா பயிரெலாம் எப்படி இருக்குது பூச்சியெல்லாம் எப்படி இருக்குது பருவ காலொம்லாம் எப்படி இருக்குது அப்படினு மக்களுக்கு பயன் தரும் வகையில் ஏதாவது பேசுறாங்க ஆனால் என்ன மக்கள் பேசுறாங்களே தவிர அரசாங்கத்திலேருந்து ஒரு ஒரு நடவடிக்கைகளும் எடுக்க மாட்டேன்றாங்க எந்த ஒரு நிவாரணமும் இல்லை எதுவுமே பெரிசா அரசாங்கத்திலேருந்து எதுவும் இது வரைக்கும் மக்களுக்கு யாருக்கும் இது வரைக்கும் எதும் செய்யலை யாரும் சேனல்களை மட்டும் வச்சு டிவி ஷோஸை மட்டும் வளர்துருக்காங்க பெரிசா மக்களுக்கு இதனால எந்த ஒரு பெரிய லெவெலில் பிரோயோஜனோம் கிடையாதுனுதான் சொல்லலாம் பெரிசா வெளியூர் வெளி பிறமொழி சேனல்னு எடுத்துகிட்டோம்னாக்கா நெட்ப்ளிக்ஸு இதெல்லாம் ஓரளவுக்கு நெட்ப்ளிக்ஸு கொரியன் சீரியஸ்ஸு இதெல்லாம் வந்து இப்போது ஹாட்ஸ்டார் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பீக்கில போயிட்டிருக்கு இப்போதிக்கு அதெலாம் ஓகே பார்க்குற அளவுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குது உண்மையாகவே சொன்னால் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஏனால் அதில் வெப்சீரிஸ்லாம் விடுறாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குது இப்போ சூப்பராக இருக்கு வெப்சீரிஸில் ஆறு மணிநேரோம் நா எட்டு மணிநேரோம் நடக்குதுனால் ரெண்டு ரெண்டு மணிநேரோம் நடந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இருக்குது வெப்சீரிஸ்லாம் ரொம்ப செலவு பண்ணி எடுக்கிறாங்க நல்ல அருமையான ஒரு தரமாக கொடுக்குறாங்க சாங் எல்லாமே